ஹலோ ஆ வணக்கம் சார் முத்து ஹோட்டலுங்களா ஆ சார் நான் உங்கள்கிட்ட இப்போது ஆட்ரு பண்ணியிருந்தேன்ல சார் உங்கள்கிட்ட ஃபுட் ஆட்ரு பண்ணியிருந்தேன்ல சார் ஆமாம் சார் என்ன ஆட்ரு பண்ணியிருந்தேன் அப்படினா ஒரு சிக்கென் பிரியாணி மட்டன் பிரியாணி இறால் பிரியாணி அப்புறம் வந்து அதுக்கு வந்து சைட் டிஸ் பார்த்திங்கனா சிக்கென் சிக்ஸ்டி ஃபைவ் ஆ மட்டன் கிரேவி மட்டன் கைமா ஆட்ரு பண்ணியிருந்தேன் சார் ஆமாம் சார் நான் இப்போ ஆட்ரு பண்ணி பிஃப்டின் மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சி சார் எப்போ சார் எங்களுக்கு நீங்கள் டெலிவரி கொடுப்பீங்க எங்களுக்கு ஓகே ஆமாம் சார் நான் உங்களுக்கு வாட்சப்பிலே சென்ட் பண்ணியிருந்தேன் சார் என்னோட அட்ரெஸ்சை சென்ட் பண்ணியிருந்தேன் சார் இல்லை சார் நீங்கள் இப்போ வரையும் எனக்கு வந்து டெலிவரி பாயோட நம்பரை அனுப்பிச்சி விட்லேங்ளே அப்படிங்ளா இல்லை சார் நாங்கள் இப்போ வந்து நீங்கள் எத்தனை மணிக்குன்னு சொன்னால் தான் இப்போ இங்கே கெஸ்ட்டெலாம் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் சொன்னால் தான் அதுக்கு தகுந்தாப்பில் அவங்ள நான் வெயிட் பண்ண சொல்லுவேன் ஏன்னால் எங்களுக்கு பஸ்ஸு வந்து டிலே ஆகிடும் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எனக்கு கரெக்ட் டைமை சொல்லிவிடுங்க இல்லைனா டெலிவரி பாயோட நம்பர் அனுப்புங்க நான் அவர்கிட்ட பேசிக்கிறேங்க சார் எப்படியும் இப்போ உங்கள் ரெஸ்ட்டாரண்டில் இருந்து இங்கே எங்களுக்கு வந்து நாலு கிலோ மீட்ரு சார் அதனால நீங்கள் எனக்கு டைம் நீங்கள் அங்கே பிரிப்பேர் பண்ணி முடித்த டைம் மட்டும் சொன்னிங்னால் நாங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் இங்கே வந்து மாற்றி பண்ணிக்குவோம் சார் இன்னும் கரெக்ட்டாக ஒன் அவர் ஆகுங்களா ஆமாம் சார் நான் அமவுண்டெல்லாம் உங்கள் ஜிபேயில் அனுப்பிச்சி விட்டிருக்கேன் சார் எல்லா அமவுண்டுமே அமுச்சிவிட்டேன் சார் வித் டெலிவரி டெலிவரி ஜார்ஜ்ஜுமே அனுப்பியிருக்கேன் பாருங்க ஆ நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு வாட்சப்பில் சென்ட் பண்ணிவிட்டேன் இன்னும் ஒன் அவரில் வந்துடும்ல சார் நான் என் கெஸ்ட்டை வெயிட் பண்ண வைக்கலாம் இல்லைங்களா ஓகே சார் கொஞ்சம் எல்லாமே சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னால் நீங்கள் ஒன் அவர் ஆகுங்கிறீங்க இப்போ அங்கே இருந்து கிளம்பும் போது ஹாஃப் நவர் கிட்ட தட்ட டிராவல் டைம் ஹாஃப் நவர் இருக்கும் ஸோ எல்லாமே அது மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரியே வந்து பாக்ஸில் போட்டு கொடுங்க சார் அப்படிங்ளா ஆ ஓகே ஓகே சார் ஓகே சார் நான் இங்கே டெலிவரி பாயோட நம்பர் அனுப்புங்க சார் நான் அவரை கான்டெக்ட் பண்ணிக்கிறேன் சார் கொஞ்சம் ரோடெலாம் கொஞ்சம் சரி இருக்காது சார் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்க அவங்ள ஆ சரி சார் சரி சார் சரி சார் அமவுண்டு ரிசீவ் பண்ணிட்டிங்களா ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கன்பார்ம் பண்ணிகிட்டு எனக்கு நம்பர் அமுச்சு விட்ருங்க நான் அவங்க கிட்டே பேசிக்கிறேன் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்